ஹலோ ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஃப்ரெண்டு ரூமா எத்தனை அடிக்கு எத்தனை அடி பத்துக்கு பத்து பத்துக்கு எட்டா ஆ கடங்கா கடங்கல்லாக போட்டீங்களா மேல் மாடியா மேல் மாடின்னா ஒரு ஒரு தொண்ணூறு எண்பது தொண்ணூறு ஆகும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆகும்ங்க சிமெண்ட்டா சிமெண்ட்டு ஒரு மூட்டை வந்து ஆற்நூறுபா அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ஒரு முப்பது இல்லை ஒரு இருபத்தஞ்சி வேணும்ங்க கம்பி ஒரு கிலோ வந்து நூற்றி இருபதுரூபா அது ஒன்று நீட்டாக வாங்கினா எவ்வளோன்னு தெரில நீங்கள் வாங்குறதை பொறுத்து தான் கிலோ கணக்குக்கு ஒரு கம்பி ஒன்று நீட்டாகவும் இருக்குது நீங்கள் வாங்குறதை பொறுத்து தான் ஆ ம் எங்களுதே தான் ஆ அதெல்லா எங்களுது தான் ஆ அதுக்கும் நீங்கள் தனியாக காசு தரணும் அது ஒரு நீங்கள் நீங்கள் காசு காசு கொடுக்குறத பொறுத்து தான்ங்க படிக்கட்டுமா படிகட்டுனா அப்படியும் இப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ஆகிருங்க

சரி ஓகேங்க சார் ஆ ஆ சரி நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்துடுறேனுங்க ஆ